ஆ அம்மா நான் ஸ்கூல்லேருந்து டீச்சர் பேசுகிறேன் ஆ சார் கிட்டே ஹெச்எம் கிட்டே நம்பர் வாங்கியிருந்தோம் மா டைலர் தானே பேசுகிறீங்க ஆ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரெஸ்ஸு வந்து ஒரு ஃபிஃப்டி டூ ஸ்டூடண்ஸுக்கு இப்போ தேவைப்படுது ஆ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா

இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து தான்ம்மா பேசுகிறேன் நான் ஆ ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடண்ஸுக்கு சாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மளே கொஞ்சம் ஓனாக டிசைன் கிரியேட் பண்ணி தைக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் ஸோ அதனால் தான் உங்கக்கிட்டே ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் கால் பண்ணேன் ஐம்பது பேருக்கு இப்போது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருக்கு தேவைப்படுது ஆமாம் ஆமாம் ஆமாம்மா நம்ம டிசைன் ஓகே கன்வினியன்ட்டா ஆ கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இருக்காங்க ஆ பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இருக்காங்க நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் டிசைன் ஒரு மூணு டிசைன் நான் சூஸ் பண்ணி வெச்சிருக்கேன் அதை உங்களுக்கு அனுப்புகிறேன் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஓன் இண்ட்ரெஸ்ட்டில் எப்படி இருக்கோ பார்த்து நீங்களே அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அது நம்ம எல்லாம் சேர்ந்து ஆ நான் கலர் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன் வாட்ஸப் பண்ணுறேன் அதுமாதிரியே சூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக எப்பையும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு கன்வினியன்ட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ டேஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் மெட்டீரீயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துர்றேன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டிசைன் எனக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபுல்லாக எந்தமாதிரி அனுப்ச்சி நான் கலர் உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் அனுப்பிவிட்றேன் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் அதுக்கப்புறம் நாளைக்கு டிசைன் எங்கிட்ட இருக்க டிசைன் கொடுக்குறேன் உங்கிட்டே இருக்கிறதையும் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸுக்கு அப்புறம் நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் மெட்டீரியெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துர்றேன் அதுக்கப்புறம் ஒரு ம் ஆ போதும் போதும் இல்லை இல்லை ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி மட்டும் வந்து பாத்தோன்னா ஒரு செட்டு தான் இப்போ ஃபர்ஸ்ட்டு தைக்கறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே அப்படின்றது நல்லா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தோன்னா இன்னொரு செட்டு நான் சொல்கிறேன் அப்போது உங்கக்கிட்டே ஓகே ஓகே நான் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தோன்னா ஷேர் பண்ணிடுறேன் ஓகே ஓகே ஓகே ஏன்னா வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தான் ரெஃபர் பண்ணார் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் சரி அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவும் இல்லாமல் நிறையா வந்து லோக்கல்லேயே வந்து பார்த்தோன்னா நிறையா டிசைன்லாம் நிறையா வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டுருக்கீங்க கேர்ள்ஸுக்கெல்லாம் நிறையா பண்ணி தர்றீங்கன்னு சொன்னாங்க அதனால் தான் உங்களை சரி கேட்டேன் ஆ ஓகேம்மா ஓகே ஓகே ஆ ஆ தேங்க்ஸ் ஆ தேங்க்யூம்மா